இந்திய போக்குவரத்து வசதி மீடியம்மாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் எல்லாேருமே ரொம்ப பயணப்படுகிற தூர இடங்களுக்கு ட்ரெயின் மூலமாகத்தான் போகிறாங்க ட்ரெயினில் இன்னும் வசதிகள் தேவையாக இருக்குது ட்ரெயின் எல்லா இடத்துலியுமே போய் சேர முடியல அதுக்கப்புறமா நம்ம பஸ்ஸுலேயோ இல்லை வேன்லேயோ போக வேண்டிதாக இருக்குது அதுக்கு அந்தந்த இடத்துல போயிட்டு பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அடுத்த ஸ்டேட்டு விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக இருக்குது